நான் வந்து ஸ்டாம்ப் சேகரிக்கலை நான் வந்து காயின்ஸ் சேகரித்து வச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் கன்ட்ரீஸோடய காயின் சேகரித்து வச்சிருக்கேன் என்னென்னனால் யூஸ் யூஎஸ்ஏ நேபாள் மதகாஸ்கர் அப்றம் ஜெர்மனியில் இருக்கிற இந்த யூரோ ஓமான் இட்டாலி குவைட் பிரிட்டன் போலாண்டு அப்றம் சவுதி அரேபியா பெல்ஜேரியா கத்தார் கனாடா பங்களாதேஷ் ஸ்வீடன் பெல்ஜியம் தய்மான் டென்மார்க் ஆஸ்ட்ரேலியா ஃபிரான்ஸ் மலேசியா இந்த மாதிரி நிறைய காயின்ஸு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்றம் இதோடய மதிப்பு வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணலை நான் வந்து நான் வந்து வெறும் சேவ் பண்றதில்தான் இருக்கேன் அப்றம் வந்து டாலர் வந்து இப்போ வந்து ஒன் ஒன் டாலர் வந்து சவென்டி ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும்